ஹலோ வணக்கம் ஹோம்டவுன் ரெஸ்டாரெண்ட்டா ஃபுட் ஹோம் டெலிவரி ஆப்ஷன் இருக்கா உங்கக்கிட்டே ஓகே ஓகே ஓகே அப்போ ஆர்டர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க இட்டாலியன் சீஸ் பாஸ்தா ஒன்று ஆமாம் அப்புறம் மெக்சிகன் ஷவர்மா ஒன்று நல்லா ஸ்பைஸியாக ஆமாம் எஸ் ஒன்றே ஒன்று சைனீஸ் டிஷ்சஸ் என்னென்ன இருக்குது ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே அது ஒன்று சௌத் இந்தியன் டிஷ் என்னென்ன இருக்குது நம்மள்ட்ட சரி சரி சரி ஓகே ஓகே ஒரு கொத்து பரோட்டா ஒன்று

ஒரு ஒரு சிக்கன் பெப்பர் சிக்கன் ஃப்ரை ஓகே சரி அட்ரெஸ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறிங்களா தேட்டீன் பார் தேட்டி ஃபைவ் வானியர் ஸ்ட்ரீட் நேர்மந்தக்கரை விழுப்புரம் எங்கே இருக்குதுன்னு தெரியாதா லேண்ட்மார்க் ஓகே ஓகே கடை லொகேஷன் எங்கே இருக்குது எக்ஸாக்ட்டாக கே கே ரோடு ஓகே ஓகே நீங்கள் என்ன பண்ணுங்கள் கே கே ரோடை விட்டு கரெக்டாக வெளியே வாங்க என்ட்ரன்ஸ்லேயே ஒரு அம்மன் கோவில் இருக்கும் அங்கேயிருந்து ஒரு செகேண்ட் லெஃப்ட் எடுத்திங்கனா அங்கேயிருந்து ஒரு ஒரு பிங்க் கலர் வீடு நம்ம வீடுதான் எஸ் ஓகே ஓகே ஓகே ஆமாம் கேஷ் ஆன் டெலிவரி ஆமாம் எஸ் அப்புறம் இன்னொன்னு கூப்பன் கோடு என்ட்ட இருக்குது டிஸ்கௌண்ட் கிடைக்குமா ஓகே ஓகே கோடு சொல்லட்டா த்ரீ சிக்ஸ் செவன் ஸிரோ எயிட் டூ ஓகே எத்தனை பர்ஸன்ட் டிஸ்கவுண்ட் ஓகே தேட்டீ பர்ஸன்ட் ஓகே ஓகே ஓகே ஓகே எவ்வளோ நேரத்தில் வீட்டுக்கு வருவீங்க ஓகே ஓகே இப்போ எவ்வளோ பே பண்ணணும் கரெக்ட்டாக ஓகே செவன் ஃபிப்டி ஓகே ஓகே